இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் வந்து கலந்துடுச்சு எஙகே போனாலும் வேலைக்கு போனாலும் உனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சுருக்கா அப்படின்னு கேட்கறாங்க அது இல்லாமல் வந்துட்டு பல மொழிகள் பேசத்தெரியுமா எத்தனை மொழிகள் பேசுவீங்கன்னு கேட்கறாங்க அப்புறம் கா உடை கலாச்சாரத்தில் உடை வந்து அணிவது மிக முக்கியமாக இருக்குது ஸோ ஒவ்வொரு கடை ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலாச்சார உடைகள் வந்து நம்ப வந்து அந்தந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம் அதனாலே தமிழ் மொழியின் பயன்பாடு வந்து இப்போ ரொம்ப ரொம்ப வந்து மாறிடுச்சு சுத்தமான தமிழ் வந்து எங்கையுமே கிடைக்கறதில்லை பார்க்க முடியிறதில்லை